எல்ஜி ஃப்ரிட்ஜு வாங்கி பத்து வருஷமா யூஸ் பண்ணிட்டுருந்தோம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இப்போது ரிப்பேர் ஆகிடுச்சி ஒரே ஐஸு அந்த ஃப்ரீஸரில் ஃபுல்லா கட்டி இருக்குங்கிறனால் வேற வேற ஃப்ரிட்ஜு வாங்கணும் அப்படின்னு போய் வாங்கலாம்னு பேனசோனிக் ஃப்ரிட்ஜு வாங்குனோம் கொஞ்சம் கூட நல்லவே இல்ல சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்து பார்த்தா நல்லவே இல்ல வந்த உடனே ரிப்பேரு எதோ லைட்டு எரியமாட்டேங்குது கூலிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது எதுவுமே சரியில்லை அதனால் என்ன பண்ணிணோன்னா மறுபடியும் அந்த கடைக்கே ஃபோன் பண்ணி அந்த ஆளையே கூப்பிட்டு மறுபடியும் ஒரு சர்வீஸ் பண்ண சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணிணோம் ரொம்ப கஷ்டமாப்போச்சு புதுசாக வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜு வேலை செய்லைன்னா எப்படி இருக்கும் என்ன பண்ணுறது நல்லாவே இல்லை ஆசை ஆசையாக வாங்குனேன் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான் வேணும்னு அது பார்த்தா நல்லாவே இல்லை என்னா ஃபால்ட்டுன்னே தெரியல அதுக்கப்புறம் அந்த ப்ரா அவங்களே வந்து எல்லாம் சரிப்பண்ணி கொடுத்தாங்க எப்பவும் வாங்குன ஃப்ரிட்ஜே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஆகிடுச்சு முப்பதாயிரம் போட்டு ஃப்ரிட்ஜு வாங்கி நல்லவே இல்ல